புதுசாக பைக் ரைட் ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்னென்ன தப்பு பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ளானிங் கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது இல்லை அதுவே நம்ம எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்த இடத்துல எண்டு பண்ண போறோம்ன்றது இல்லாமல் சும்மா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எதுவுமே பண்ண முடியாமல் நடுவில் நிற்பாட்றது அதுக்கு அப்புறமா என்னென்ன நமக்கு தேவை பைக்ஸை கரெக்டாக மெயின்டெணன்ஸ் இல்லாததினால பைக்ஸ் அங்கங்கே ஸ்டாப் ஆகுறது நிறைய பிரச்சினைகள் வர்றது ஏதாவது பைக்ஸ் சம்பந்தமான பிரச்சினைகள் வரும் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் ரைட் ஸ்டார்ட் பண்றதுனால ஒரு சந்தோஷமா போனோம்னு அதுக்காக சொல்லிட்டு ஸ்பீடாக போவது ரூல்ஸை மதிக்காமல் போவது இந்த மாதிரி விஷயங்களில் பிரச்சினை வரும் ரைடு ஸ்டார்ட் பண்ணிணா ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணிறதுக்குக்காக ஹெல்மெட் ரைடிங் ஈஸ்ட்டு க்ளவுஸ் ஷுவு இந்த மாதிரி வேர் பண்ணாமல் போறதால ஆக்சிடென்ஸ் நடக்கும் அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் இல்லாததினால ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது அதுக்கப்புறமா வந்து போலீஸ் நம்ப போலீஸ் இருக்கிறதுனால போலி சரியான இதை ஃபாலோ பண்ணி போகாதினால போலீஸ் பிரச்சினைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இப்போ நம்ம ஒரு குரூப் ரைட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ்ஸுகளோடு போகும் போது ஒரு சில பிரச்சினைகள் நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கற மாதிரி எண்டிங் வரைக்கும் இருக்கிறதில்லை இப்போ நம்ம போயிக்கிட்டு இருக்கும்போது நம்ம தங்குறது சாப்பிட்றது இந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு பணம் சம்பந்தமான பிரச்சினைகள் வரும் இப்போ அந்த பணம் நம்ம ரைட் பாதியோடு நிற்கும் நம்ம அந்த ப்ளானிங் இல்லாததினால நமக்கு பிரச்சினைகள் ஆரம்பிக்கிறது ப்ளானிங் வந்து எப்படி பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ளேஸில் இருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் எப்படி பண்ணுறது முடிவு பண்ணிட்டு நம்ம போகிற வெஹிகிளை பற்றி முடிவு பண்ணணும் இந்த வெஹிகிளை நம்ம எப்படில்லாம் மெயின்டேன் பண்ணியிருக்கணும் என்றதும் வெஹிகிள்லோடய கண்டிஷனையும் நம்ம முடிவு பண்ணிவிட்டு வெஹிகிளோடய ரெகுலர் செக்கப் மாதிரியான விஷயங்களை பண்ணணும் பெட்ரோல் செக் பண்ணுறது ஆயில் செக் பண்ணுறது செயின் எப்படி இருக்குது ப்ரேக் ஓகேவா ஏர் செக் பண்ணுறது டயர் செக் பண்ணுறது இந்த மாதிரி செக் பண்ணி முடித்ததுக்கப்பறமா நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணணும் ரைடை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது எமெர்ஜென்சினால் அதை மற்றவங்கள்ட்ட டக்குன்னு சொல்வது மூலமாக பிரச்சினைகள் கொஞ்சம் குறையும் பெட்ரோல் இல்லாமல் நிற்கிறது இந்த மாதிரி இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பெட்ரோல் லெவல் ஆயில் லெவல்லாம் செக் பண்ணிவிட்டு அடுத்து எந்த இடத்துல நிற்பாட்ட போகிறோம் எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி இது டீ ப்ரேக் எடுக்கிறது பெட்ரோல் போடுறது நம்ம எந்த இடத்துல ஸ்டே பண்ணப் போகிறோம் எந்த இடத்தில் சாப்பிட்றது எந்தெந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கலாம் சுற்றி பார்க்கிற இடத்துக்கு போனோம்னால் அது எந்த ரூட்டில் போகணும் இந்த மாதிரி தான் மேப்பு லொக்கேஷன் தெரிஞ்சவங்க கூட இருந்தாங்கன்னால் அவங்ககிட்ட எப்படி போதுவன்னு கேட்டு வைச்சுக்கிறது இதன் மூலயமா கொஞ்சம் பிரச்சினைய தவிர்க்கலாம்